நான் ஒரு ஸேரீ ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் எதுலைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது டெலிவிரி டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம்தேதி ஆனால் எனக்கு வந்து சேர்ந்தது அஞ்சாம் தேதிக்கு தான் வந்துது அதனால் நானும் அஞ்சாம் தேதி வந்ததுன்னு சொல்லி வச் வாங்கிட்டேன் வாங்கினதும் ஸேரீ பார்த்தா ரொம்ப மட்டமாக இருந்துது ரொம்ப லைட்டாக இருந்துது ஸாரீ எப்படின்னா போட்டோம்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ட்டாக அதாவது ரொம்ப லைட்டான க்ளாதில் இருந்துது அதுவும் மட்டமாக இருந்துது அது இழுத்தாலே கிழிஞ்சிரும் போல் அது மாதிரி இருந்தது கலரும் நான் கேட்ட கலர் வேறு அங்கே வந்த கலர் வேறு என்னவோ நான் வந்து ப்ளாக் ஸேரீ கேட்டுருந்தேன் ஆனால் எனக்கு அங்கே வந்ததும் ஒரு ப்ளூ கலரில் வந்துருந்தது சரின்னு சொல்லி அந்த ஸேரீ வாங்கி பார்த்தாலும் டேமேஜ்ஜி நிறையா இருந்தது நிறைய இடத்துல கிழிஞ்சிருந்துது இந்த தையலெலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது அதோடு கரை கொஞ்சம் டிஃப்ரண்ட்டாக இருந்தது நான் எப்படி கேட்டம்னோ அந்த மாதிரி அந்த சேலை வரவே கிடையாது அடுத்து நான் சரின்ட்டு அந்த பா ஸேரீ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வந்திருந்தது ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது அதை விட மோசமாகவே இருந்தது பேக்கேஜிங்கே சரி கிடையாது பேக்கேஜிங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அது பிரித்துப் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஸேரீயே கொஞ்சம் டிஃப்ரண்டாக இருந்தது நான் கேட்டே ஸேரீ ஒன்று ஆனால் அங்கே வந்த ஸேரீயே வேறு ஒன்று முதல்ல கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம் வேறு ஏதோ ஸேரீ வந்துருக்குது கொஞ்சண்டு ஓகே நான் ஆர்ட்ரு பண்ணிணது வேறு பட் ஆனால் அங்கே வந்தது வேறு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை நானும் அதை கம்ப்ளெய்ண்ட் பண்ணியிருக்கேன் என்ன வர போகுதுன்னு தெரில இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இது மாதிரி கிடைச்சதே இல்லை